நான் நான் வந்து கடையில் வாழைப்பூ லக்ஷ்மன் வாழைப்பூ ஒரு கன் நான் வாங்கினேன் அதை தான் நான் முதல் போ ப்ராடக்டோடய ரிவியூவ் தரேன் நல்ல ஒரு நிறைந்த சுவையில் தரமாகவும் இருக்குது வந்து நல்லெண்ணெயில் வாழப்பூவில் வந்து தயாரிச்சிருந்தாங்க அது இன்றைக்கும் சுவையாக இருந்தது அந்த பொருள் தான் என்னுடைய நல்ல மனதிற்கு நெருக்கமான ஒரு சுவையை கொடுத்தது அதை நான் எப்போ பார்த்தாலுமே அடிக்கடி வாங்கி சுவைப்பேன் அதை தான் உடல் மருத்துவ குணங்களும் அதில் அதிகமாக இருக்குது சுவையும் அதிகமாக இருக்குது அது நான் நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட்டும் பண்ணிருக்கேன் அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல ஒரு இது பாஸிட்டிவான முயற்சியை தான் பார்க்கறேன் அந்தனால வா லக்ஷ்மன் வாழைப்பூவில் தான் எனது சிறந்த தேர்வு சிறந்த சுவை சிறந்த நிறம்